என்னுடைய ஊர் சூளகிரி பக்கம் மாதர்சனப்பள்ளியன்றசு ஒரு கிராமம் ஒன்னாவதுலேந்து அஞ்சாவது வரைக்கும் அந்த கிராமத்தில் தான் படித்தேன் அந்த அஞ்சாவது வடிக்கிற படிக்கின்ற அனுபவம் வந்து மிக சிறப்பாக இருந்தது அங்கே அஞ்சாவது பாஸ் பண்ணிகிட்டு அங்கே இருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் சூளகிரின்னு ஒரு சின்ன டவுனு அந்த சூளகிரி டவுனில் தான் பத்தாவது வரைக்கும் படித்தேன் அது எப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போல்லாம் பஸ் வசதி ரொம்ப குறைவு நாங்கள் வந்து எல்லோரும் எங்கள் ஊரில் ஒரு பத்து பன்னெண்டு பசங்க வந்து எல்லாமே நடந்து வருவோம் நடந்து வந்து சாப்பாடு எல்லாம் அப்போல்லாம் ஸ்கூலில் போட மாட்டாங்க நடந்து வந்து இங்கே படிக்கிவோம் மறுபடியும் ஸ்கூல் விட்டுருச்சின்னா வீட்டுக்கு நடந்து தான் போகணும் எல்லா பசங்களும் சேர்ந்து அதே மாதிரி அப்போ பள்ளிக்கூடத்தில் பில்டிங் வசதி எல்லாம் கொஞ்சம் குறைவா இருந்தது புளிய மரத்துக்கு கீழே தான் படித்தோம் புளிய மரத்துக்கு கீழே தான் படித்தோம் அது மலை கில வந்துருச்சுன்னா ஸ்கூல் லீவே விட்ருவாங்க அப்போது வெயிலில் கூட புளிய மரத்துக்கு கீழே தான் உட்காரணும் அதேப்போல் பஸ் வசதி இல்லாததுனால் சீக்கிரம் கிளம்பணும் அது வந்து இங்கே டென்த்து வரைக்கும் இங்க சூளகிரியில் அரசு ஆண்கள் உயர்நிலை பள்ளியில் படித்தேன் சரி இங்கே முடிச்சுட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சரி கிருஷ்ணகிரியில் போய் படிப்போம் அப்படின்றதுனால கிருஷ்ணகிரிக்கு போனோம் கிருஷ்ணகிரிக்கு போகிறத்துக்கு ஊருலேந்து ஒரு பஸ்ஸு வரணும் சூளகிரி வந்துட்டு சூளகிரிலேந்து ஒரு பஸ்ஸு மாறி கிருஷ்ணகிரி போகணும் அப்புறம் அங்கே இருந்து பஸ் ஸ்டேண்ட்லேந்து இறங்கி அங்கே ஸ்கூலுக்கு நடந்து போகணும் இவ்வளோ சிரமம் இருந்தது அதேப்போல் ஸ்கூல் விட்டாங்கன்னா சூள மறுபடியும் சூளகிரி கிருஷ்ணகிரிலேந்து வந்து இங்கே இருந்து ஒரு பஸ் புடிச்சு போகணும் அப்படி பஸ்ஸு கிஸ் திடீருன்னு ஒரு நாள் ஏதாவது லேட்டாகி மிஸ் ஆயிடுசின்னா நாலு கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் போகிறத்துக்குள்ள இருட்டே ஆயிடும் அந்த மாதிரி எல்லாம் ப்ளஸ் டூ வரைக்கும் முடிச்சோம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரிக்கு அப்ளை பண்ணால் காலேஜுல் சீட் கிடைக்கல அப்புறம் கரஸ்ஸுல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கரஸ்ஸுயில் போட்டு பிகாம் படித்தேன் அப்புறம் கரஸ்பாண்ட்ஸுல் லைப்ரரி கோர்ஸ் சிஎல்ஐஎஸ் சர்டிவிகேட் ஆஃப் லைப்ரவரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஒன் ஒரு ஒன் இயர் கோர்ஸ்ஸு ஒன்று முடித்தேன் அப்புறம் மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கலகத்தில் கரஸ்பாண்ட்ஸ்ஸுல் பிஏ ஹிஸ்ட்ரி முடித்தேன்